மொபைல் சாதா மொபைல்ன்னு பார்த்திங்கன்னா கீபேடு மொபைல் தான் அதில் நம்ம வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் பேசலாம் பொழுதுபோக்காக பார்த்திங்கன்னா நம்ம பாடல்கள் கேட்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா மெசேஜ் ஃபார்வேட் பண்ணலாம் ஒரு செய்தியை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அவ்வளதான் அதில் பண்ணமுடியும் ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் வந்து நிறையாவே இருக்குது ஸ்மார்ட்ஃபோன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தங்கள்ட்ட ஃபோனில்தான் பேசிக்கிட்டிருக்கோம் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்கிருந்து போகணுன்னா நமக்கு ரொம்ப சிரமம் ரொம்ப லாங்கில் இருக்காங்க அவங்கள போய் பார்க்க முடியாது ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் வந்து மொபைல் மூலமாகவே பார்க்கலாம் பேசலாம் நம்ம முன்னாடி எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம எப்படி ஜாலியாக இது பண்றோமோ அதேமாதிரியே அவங்கூட நம்ம முன்னாடி வீடியோ கால் மூலிமா பேசிக்கிலாம் அதுமட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலோ அந்த காலத்தில் ரொம்ப கஸ்டம் ஆனால் இப்போ இருக்கற காலகட்டத்தில் ஸ்மார்ட்ஃபோன் மூலிமா ஒரு டாக்குமெண்டை நம்ம இங்கிருந்து காப்பி பண்ணி அனுப்பிச்சிக்கலாம் அது அவங்களுக்கு அவங்க ஸ்மார்ட் மூலிமா ஃபோன் மூலிமா அவங்க எடுத்துப்பாங்க இப்போ இருக்கிற நெட்வொர்க்கில் அதேமாதிரி வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப நாள் பார்க்கமுடியாத நேரத்தில்கூட நம்ம பார்த்து பேசிக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் நம்ம பொழுதுபோக்காக இருப்ப இது பண்றதுக்கு நிறைய நெட்வொர்க்லாம் சேனல் வருது நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் டிவி பார்க்கமுடியும் ஆனால் நம்ம இப்போ எங்கே போனாலும் மொபைல் மூலிமா நம்ம எல்லா நிகழ்ச்சிகளும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நியூஸ் இருந்தாலும் நம்ம வந்து மொபைல் மூலிமா ஸ்மார்ட்ஃபோன் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் யாருக்கு எந்த டைம் ஒரே டைமில் ரெண்டு மூணு பேத்து பேசிக்கலாம் அது வீடியோ காலாக இருக்கட்டும் ஆடியோ காலாக இருக்கட்டும் ஒரே டைமில் நாலு பேர் அஞ்சு பேர்கூட வீடியோ கால் ஆடியோ கால் ரெண்டுமே பேசிக்கலாம் அந்தளவுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து மாறியிருக்கு இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜாக போயிட்டிருக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளங்கையில்தான் உலகமே உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி இப்போஅந்தளவுக்கு அட்வான்டேஜ் போயிட்டிருக்கு ஒரு இடத்துல உட்காந்து இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போய்தான் ஒரு சிஸ்டம் ஒர்க்கை எல்லாமே பண்ணணும் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது எல்லாமே மொபைலில் வந்திருச்சு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் மூலிமா எல்லா ஒர்க்கும் பண்ணலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை கொடுத்துட்டு வரணுனால் நம்ம மொபைல் மூலிமாவே பண்ணிடுலாம் அந்தளவுக்கு வந்து அட்வான்டேஜாக போயிட்டிருக்கு சாதா மொபைலுக்கும் ஸ்மார்ட்ஃபோன் மொபைலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசங்கள்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நன்மைகள் அளித்தாலும் அது எவ்வளோ தீங்கு விளைவிக்கிறது என்பதை வந்து நம்ம மறந்திட்றோம் ஏன்னா நம்ம பாசிடிவ் மட்டுந்தான் பார்த்துட்ருக்கோம் அது உள்ளார போனால் நெகட்டிவ் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அதிகமாக கிடைக்க கிடைக்க மனித உயிரினங்களைத் தவிர மற்ற

சின்ன சின்ன உயிரினங்கள் பறவை இந்த மாதிரியெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வரும் அதனால் நெட்வொர்க் ரெடியேஷன் வந்து அதிகமாக இருக்கறதுனால் இயற்கை வளங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அழிஞ்சுக்கிட்டு வருது அது வந்து யாருக்கும் தெரியமாட்டுது நம்ம நன்மைகளை மட்டுமே பார்க்குறோம் அதில் உள்ள தீமைகள் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்கிது இன்னொன்று பார்த்திங்கன்னா சாதா மொபைல் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணலாம் கீழே போட்டாலும் அந்தளவுக்கு சீக்கிரம் உடையாது டேமேஜ் ஆகாது ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட்ஃபோன் சும்மா சாதாரணமாக ஒரு டைம் கீழே போட்டால் டேமேஜ் ஆயிடுது அதை சரி பண்றது பார்த்திங்கன்னா நாலாயிரம் மூவாயிரம் தேவைப்படுது இப்போ குழந்தைகள பார்த்திங்கன்னா ஒரு பொழுபோக்காக இருக்குது பட் ஆனால் அதுவே அவங்க வந்து மென்டாலிட்டி மாற்றக்கூடிய அளவுக்கு தவறான விஷயங்கள் நிறையா வருது ஸ்மார்ட்ஃபோன் பார்க்கக்கூடாத சில விஷயங்கலாம் பார்க்குறாங்க அவங்க மென்டாலிட்டி மைண்ட் சேஞ்ச் ஆகுது ஸ்மார்ட்ஃபோனில் என்னதான் அட்வான்டேஜ் வந்தாலுமே அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு பக்கம் நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் அதிகமாக நம்மளுக்கு வந்து தீமைதான் அதிகமாக நன்மை கொடுத்தாலும் ஒருபக்கம் தீமையை கொடுக்குது அதனால ஸ்மார்ட்ஃபோனுக்கும் சாதா ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னதான் இருந்தாலும் அவங்க ஸ்மார்ட் இந்த காலத்தில் ஸ்மார்ட்ஃபோன் வந்தாலுமே சாதா ஃபோன் தான் அவ்வளோ நல்லதாக இருக்குது ஸ்மார்ட்ஃபோன் நம்மளுக்கு வந்து நம்ம நேரத்தையும் சரி நம்மளோடய சோம்பேறி ஆக்குகிறதுன்னும் சொல்லலாம் எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து செஞ்சு அது அட்வான்டேஜாக இருந்தாலும் நம்ம நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஓடி ஆடி வேலை செய்றதுதான் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி மாதிரி இருக்கும் உடம்பு ஹெல்தாக இருக்கும் ஆனால் இப்போது வந்து அட்வான்டேஜ் வந்து உட்காந்துகிட்டே பண்றது நம்மளோடய சோம்பேறித்தனத்தை வந்து கொடுக்குது வேறே வேலைகள் எதுவும் செய்யமுடி மொபைலில் நம்ம பொழுதுபோக்கை கழிச்சிடுறோம் இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அது அதுமட்டும் இல்லாமல் இதுக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னு பார்த்தின்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ரீசார்ஜ் பண்றமாதிரி இருக்குது அதையே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணால்போதும் காசு இருந்தால் ஃபோன் பண்ணி பேசப்போகிறோம் காசு இல்ல அப்படின்னா வர்ற கால் பேசலாம் ஆனால் இப்போ எல்லாம் அந்தமாதிரி கிடையாது காசு இருந்தால் மட்டுமே ஃபோன் பண்ண முடியும் வர்ற கால் அட்டன் பண்ண முடியும் அதனால அது ஒரு அதிகமாக நம்மளுக்கு வந்து செலவாகுது மந்த்லி பார்த்திங்கனாவே அது ஒரு முன்னூறுரூபா வந்துடுது